எனக்கு வந்து இப்போ இந்த தொழில்நுட்பத்தில் என்ன எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கோட் பண்ணிருக்காங்க அந்த கோட் வந்து நம்ம எப்படி வந்து அதை பண்ணிருக்காங்க அந்த கோடை எது மூலியமாக பண்ணிருக்காங்க இந்த கோட்னால தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து உருவாயிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு கற்றுக்கணுன்னு ரொம்ப விருப்பம் அதே டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது ஒன்று நான் சர்ச் பண்ணுறேன்னா அந்த வேர்டோட ஹிண்ட்டு எனக்கு வந்து இத பயன்படுத்துன்னா இது வரும் அப்படின்னு நான் கற்றுக்க விரும்புறது வந்து அதிகப்படியான ஒரு சாஃப்ட்வேர் பற்றி சம்மந்தப்பட்டது தான் நிறைய கற்றுக்கணுன்னு எனக்கு விருப்பம் இப்போ ஒரு டெவலப்மெண்ட் ஒரு சின்ன ஒரு ஹெச்டிஎம்எல்லாக இருக்கட்டும் ஒரு நெ நெட் டிசைனர் நெட்டு வெப் டிசைனர் எதுவாக இருந்தாலும் இப்போ அதுக்குன்னு ஒரு கோட் பண்ணுவாங்க அந்த கோட் வந்து எப்படி பண்ணுறாங்க அந்த கோட் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வம் அதே டைம் பாத்தீங்கன்னா இந்த கோட் பண்ணுறதுனால என்னெல்லாம் நமக்கு வந்து இது கிடைக்கிது ஒவ்வொரு கோட் பண்ணுறதுனால எப் எப்படிலாம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது இதனால் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுதா இதனால் இந்த இது வந்து நமக்கு இந்த டெவலப்பிங்லாம் கிடைக்கிதா இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ ஒரு கூகுள் அப்படின்ற ஒரு பேஜிக்கே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த சாஃப்ட்வேருக்கு என்னெல்லாம் ஹிண்ட்டு பண்ணிருப்பாங்க அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன ஹிண்ட்டு கொடுத்து அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வம் இப்போ அந்த ஹிண்ட்டு அப்படின்னு போகும்போது அங்கே கோட் பண்ணிருக்கதை வந்து என்னால் இப்போ படிக்க முடியும் ஆனால் அதை தெரிஞ்சிக்க முடியலை ஏன் தெரிஞ்சிக்க முடியலன்னா எனக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை இப்போ அந்த நாலேஜை வந்து எனக்கு இம்ப்ரூவாக வேணுன்றது நான் நினக்கிறேன் எனக்கு அதை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் வந்து கண்டிப்பாக வேணும் ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம பண்ணிருக்கோம் இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து இதெல்லாம் இவ்வளோ தேவைப்படுது இந்த கோட் பண்ணால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தேவைப்படுது அதனால் வந்து நான் வந்து இப்போ இதெல்லாம் கற்றுக்கணுன்னு நான் விருப்பப்படுறேன் இதுக்காக தான் நான் ரொம்ப இந்த இதெல்லாம் வந்து தேடுறேன் நான் நிறையா அந்த மாரி தேடி கோட் பண்ணிருக்க ஒவ்வொன்றையும் நான் பார்க்குறேன் ஆனால் பார்த்தாலும் என்னால் புரிஞ்சிக்க முடியலை எனக்கு வந்து இப்போ அந்த வெப் பேஜ்ஜில் எப்படி இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க இப்போ அந்த வெப் பேஜ்ஜி க்ரியேட் பண்ணதும் இங்கே அந்த லோகோவோட வருது அப்போ இதை பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க இது சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் டெவலப் பண்ணிருப்பாங்க இந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான என்ன ஒரு கோடெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் நினக்கிறேன் இப்போ ஒரு கூகுள் கூட இருக்கட்டும் இப்போ கூகுளில் வரக்கூடிய இப்போ ஒரு அமேசான் அப்படின்ற ஒரு லோகோவோட ஒரு சிம்பிள் வருது அப்படின்னா அந்த லோகோக்கு கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு ஒரு கோட் பண்ணிருப்பாங்க இப்போ அந்த கோட்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப விருப்பப்படுறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஹெச்டிஎம்எல் ஹெச்டிஎம்எல் பொறுத்த வரைக்கும் இப்போ மேலே வந்து டேக் பண்ணுறாங்க இப்போ ஒரு பாடின்னு கொடுத்தா ஒரு டை டைல்னு ஒன்று கொடுக்கணும் அப்போ இதை கொடுக்கம்போது இந்த பேஜ்ஜி க்ரியேட் ஆகுது அதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸஸ்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்றது நினக்கிறாங்க இப்போ அந்த பாக்ஸஸ்லாம் பண்ணுறத்துக்கு எந்த விதமான இது யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசை எனக்கு டாட் நெட் வந்து ரொம்ப கற்றுக்கணுன்றது என்னோட விருப்பம் ஏன் அப்படின்னா டாட் நெட்டில் வந்து நிறைய பேஜஸ் வந்து கோட் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்கம்போது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு எனக்கு இந்த மாரி நிறையா டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கணுன்றது ரொம்ப விருப்பம்